மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கலாசாரத்தை பார்த்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த பகுதிகளில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இந்து மக்கள் தான் அந்த இந்து மக்களில் வந்துட்டு நிறையா போகக் கூடியவங்க ஆலயங்கள் போகக் கூடியவங்க அளவில் இருக்காங்க இப்போது மயிலாடுதுறையில் வந்து பேமஸான கோயில்னு பார்த்தா மாயூரநாத சுவாமி கோயில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்கடையூர் கோவில் அதை விட்டால் இந்த ஆஞ்சநேயர் கோயில் அது மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு விழாவுக்குமே ஒரு ஒரு வகையான சிறப்பு கொண்டாடுகிறது சங்கடஹர சதுர்த்தினால் பிள்ளையாருக்கு பேமஸு கீர்த்திகைனால் முருகனுக்கு பேமஸு அது இல்லாமல் அந்தந்த மாதங்களில் வர கூடிய முக்கிய விழா நாட்கள் அதில் வந்து நம்ம இப்போ விமரிசையா சாமி கும்புடுறது அதை தவிர்த்து இன்னும் பிற பண்டிகை நாட்கள்லேயும் சிறப்பான சாமிகள் நடக்கும் அதே மாதிரி இங்கே வந்து பெரும்பால மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பெரிய அளவில் வந்து பழங்குடியின மக்கள் வந்து யாருமே இல்லை இங்கே எல்லோரும் பேசக்கூடிய மொழி ஒரே காமன் மொழி தமிழ்தான் வேறு அந்த மொழியை தவிர்த்து பேசக்கூடியவங்க இல்லை அப்போது டேனிஷ்லாம் இங்க வந்திருந்தாலுமே வந்து இப்போது அந்தளவுக்கல்லாம் இங்கேல்லாம் யாருமே இல்லை இப்போது இந்தியாவுலேயே அதிகமாக பார்த்தோம்னா போர்ச்சுக்கல்ஸு டேனிஸ்ஸு ஐரோப்பியன்ஸ்ஸு இவங்கள்ல யார் இப்போ இருக்காங்கன்னால் எதோ ஒன் ஆர் டூ இங்கில ஆங்கில இந்தியன்ஸ் இருக்காங்க அவ்வளோதான் மயிலாடுதுறை மாவட்டத்தை விட வேறு அந்த மாதிரி ஒன்றும் ஒரு ஃபெஸிஃபிக்காக பெரிய கலாச்சாரம் இல்லைஅதுதான்